எங்களுடைய பூர்வீகம் வந்து இந்த வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் தெற்குப்பொய்கை நல்லூர் அப்படினு சொல்வாங்க அங்கே தான் நாங்கள் வாழ்ந்தோம் எங்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னா விவசாயம்தான் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லோர் ஃபேமிலியும் அந்த ஊராக இருந்ததனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த விவசாயம் பண்ணி அதன் மூலம்தான் பணம் சம்பாதிச்சாங்க அப்போது நல்ல ஒரு அமைதியான சூழல் எல்லாம் நல்லா சந்தோஷமாகவே மகிழ்ச்சியாகவே இருந்தோம் அப்புறம் ஒரு காலக்கட்டத்தில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நாங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு வந்தோம் வேளாங்கண்ணிக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுடைய புகழ் வாய்ந்த புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் இங்கே இருக்கு அப்போது வந்து அது ஒரு சின்ன கோவிலா இருந்துச்சு அப்போல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இந்த அன்னை நகர் அப்படினு சொல்லி ஒரு நகரை வந்து இந்த ஃபாதர்ஸ் வந்து உருவாக்கி வைச்சாங்க அதில் தான் எங்கள் வீடெல்லாம் இருந்துச்சு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்போ அங்கே அந்த சந்தோஷம் வந்து இப்போ ஒரு நவீன காலங்களில் அது நம்மளுக்கு இப்போ கிடைக்கல என்னன்னா நெருக்கடியான சூழல் அதுபோல் அந்தமாதிரி இருக்கும் இப்போ நம்ம அங்கே இருந்தும் மாறி இப்போது என்ன செஞ்சாங்கன்னா அந்த இடம் வந்து நம்மளுடைய பேராலயத்துக்கு தேவைப்பட்டதுனால நம்மளை மாற்றி இந்த ஜெபஸ்தியார் நகர் அப்படினு சொல்லக்கூடிய அந்த இடங்களுக்கு மக்களை அனுப்பி வச்சு இப்போ அந்த இடங்கள வந்து நம்ம பேராலயத்திற்கு தேவை ஏற்பட்டதனால் அந்த இடங்களையெல்லாம் அவங்களுடைய அந்த எல்லா இந்த லாட்ஜ் இதுப்போல் தேவைப்படுகிற இடமெல்லாம் அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ நாங்கள் பூர்வீகமாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் அப்படின்னு சொல்லணும்னா அந்த அன்னை நகரில் வாழ்ந்த காலத்தில் எந்த ஒரு கஷ்டம் டிஸ்டர்ப் அப்டியெல்லாம் இல்லை சம்பாதிச்சோம் அந்த அளவுக்கு போதும் அப்படினு வாழ்ந்தோம் இப்போ எப்படின்னா தேவைகள் அதிகமாக இருக்கு ஆனால் வருமானம் நம்மளுக்கு வந்து இருக்கிறத விட எல்லாம் நிறைய விலைவாசியெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ அதுக்கு வந்து இப்போ அதுக்கு வந்து நம்ம நிறைய சம்பாதிக்கணும் நிறைய உழைக்கணும் அப்டிங்குற மாதிரி இப்போ கொஞ்சம் நிறைய கஷ்டமான சூழல் தான் ஆனால் பூர்விகம் வந்து இப்போ வேளாங்கண்ணி தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருடம் நாங்கள் வந்து இந்த பூர்விகமாக இந்த வேளாங்கண்ணிலேயே நாங்கள் வாழ்ந்துகிட்டுருக்கோம் அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால் என்னன்னா ஒரு மாதாவுடைய ஆலயத்தின் அருகில் இருக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து காலங்கள் மாற மாற மாற எல்லாம் அதிகமான விலை அதிகமான ஒரு நெருக்கடியான சூழல் இடம் பற்றாக்குறை இப்படியெல்லாம் இருக்கிறப்ப கஷ்டமான அந்த நெருக்கடியான நிலையில் வாழ்கிறோம் ஆனால் பூர்விகமாக அந்த கிராமங்களில் வாழ்ந்த அந்த சந்தோஷம் கிராமங்களில் கெடைச்ச அந்த விவசாயத்தின் மூலம் கெடைச்ச அந்த தொகை அதலாம் அப்போ போதுமானதாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நாளில் இந்த கிறிஸ்மஸ் அப்படியெல்லாம் வந்ததுன்னா அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் எல்லாம் புது ட்ரஸ் போட்டு யேசப்பா பிறந்தநாள கொண்டாட அந்த அந்த ஊரில் வந்து சின்ன கோவில் தான் அந்தோனியார் கோவில் அப்படினு சொல்வாங்க அந்த தெற்கு பொய்கை நல்லூரில் ரொம்ப ஃபேமஸான கோவில் ஒரு ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்யப் போகுது இப்போது அந்த கோவில்ல போய்லாம் நாங்கள் சந்தோஷமாக அந்த விழாவெல்லாம் கொண்டாடி அப்போ அதுமாதிரி ஃபாதர்ஸ் வந்து மந்திரித்து அப்படிலாம் இருந்தோம் அந்த ஒரு சந்தோஷம் இப்போ எப்படின்னா இப்பயும் கொண்டாடுகிறோம் அதே கிறிஸ்மஸை இப்போ மாதா கோவில்ல மாஸ்க்கு போகிறோம் நைட் மாஸ்க்கு போகிறோம் மிட் நைட் மாஸுன்னு சொல்லிவிட்டு பதினோரு பதினொன்று ஐம்பதுக்கு தொடங்குவாங்க அது ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு கூட முடியும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் இருந்தாலும் அன்றைக்கு கெடைச்ச அந்த சுமூகமான அந்த ஒரு அமைதியான சந்தோஷம் இப்போ இந்த காலத்தில் நெருக்கடியான சூழலில் நம்மளுக்கு கிடைக்கல ஆனால் எல்லா நிலையிலேயும் நல்லா வாழ்கிறோம் அன்றைக்கு இருந்ததை விட வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் ஆனால் மன அமைதியில் அந்த ஒரு இதில் வந்து நம்ம இன்னும் வளர்ச்சி அடையலை என்னன்னா இப்போ வந்து அவசரம் அதி வேகமான உலகத்தில் நவீன நாகரிக உலகத்தில் வாழ்ந்துட்ருக்கிறதுனால எல்லாம் அவசரம் இன்ஸ்டன்ட் எல்லாம் இன்ஸ்டன்ட்டாக போய்ட்டு இன்றைக்கு இப்போ வேலைக்கு போனால் வந்தோடனே சமைக்கலாம் அப்படி அந்த மாதிரிக்க அன்னைக்கெல்லாம் எப்படின்னா வீட்டில் ஆட்டுக்கல்லில் அரைத்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா அதனுடைய சுவையே தனி அதேப்போல் சமைக்கிறது மீன் குழம்பு வந்து அந்த மண்சட்டியில் வைப்பாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை அரைத்து அந்த மிளகாலாம் அந்த இது இப்போ அப்படி இல்லைல்ல எல்லாம் பேக்கெட் பேக்கெட் பேக்கெட்டாகவே வந்துவிட்டதனால அது நம்ம ஒன்று ஒரு ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் நம்ம உடம்புக்கும் அது பாதிப்பு ஆனால் இன்ஸ்டன்ட்டாக தயாரித்து சீக்கிரமா சாப்பிடுறோம் ஆனால் அது என்னன்னா நம்மளுடைய உடம்பும் பாதிப்பு நோயோடயும் அதே கஷ்டத்தோடயும் அந்தமாதிரி ஒரு வளர்ச்சியை தான் நம்ம நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோமே தவிர ரொம்ப சந்தோஷமாக ஒரு நூறு பர்சன்ட் சந்தோஷமாக அமைதியாக இருக்கோமா அப்படினா அப்படி இல்லை எங்களோட பூர்விகமான இடத்துல வாழ்ந்த அந்த சந்தோஷம் என்னுடைய இந்த ஐம்பத்தி ரெண்டு வயசுல இந்த உலகத்தில் இப்போ இங்கே கிடைக்கில அதுதான் ஆனா பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை அப்படினு சொன்னால் அந்த அமைதியாக கிராமத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தது மட்டும்தான்